நான் உங்ககிட்டருந்து விவோ ஒய் செவன்டி ஃபைவ் மொபைல் வாங்கியிருந்தேன் நான் எப்படி வந்து ஆன்லைனில் மொபைலோடய போட்டோஸ் பார்த்திருந்தனோ இமேஜ் எப்படி அதில் இருந்துச்சோ அதே மாதிரி எக்ஸாக்ட்டாக எனக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு நான் என்ன கலரில் ஆர்டர் போட்டனோ அதே மாதிரி எனக்கு ரிசிவ் ஆகிச்சி ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி மொபைல் வந்து ரொம்ப பாஸ்ட்டாக இருக்குது ஸ்டோரேஜும் வந்து ஒன் ட்வெண்டி எய்ட் கிட்ட இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும்னால் மொபைலோடய ஸ்டோரேஜ் ஓகே ஸ்பீட் ஓகே எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மெயினாக எனக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக் கேஸ் வேறே கொடுத்திருந்திங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிடிச்ச மாதிரி மொபைல் வந்து எனக்கு கிடச்சிருச்சி